நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கினோம் வேர்புல் கம்பெனி கம்பெனி பெஸ்ட்ன்னு சொல்லி வாங்குனோம் கடைசியில் பார்த்தாக்கா துணி அழுக்கும் போகல பவுடரும் போட்டும் பார்த்தோம் லிக்விடு போட்டுப் பார்த்தோம் தண்ணிர் அலசுவது வந்து சரியாகவே அலசி கொடுக்குல அழுக்கு அப்படியே இருக்குது சில டைம் காலர்லாம் நல்லா சோப் போட்டு பிரெஷ் போட்டுவிட்டு எடுத்து போடுறோம் அப்பயும் வெளியில் இருக்கிற அழுக்கு போகமாட்டேங்குது தண்ணிர் நல்லா நிறைய தான் எடுக்குது தண்ணிர் எடுத்தாலும் நல்ல கிளியராக அலசலை காயப்போட்டுவிட்டு துணியை கொண்டு வந்து உள்ளேப் பார்த்தாக்கா ஒரே அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூத்துன்னு கிடக்குது புதுசு வாங்கின புதுசுலேருந்து அப்படி இருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பாக்கிறாங்க என்னங்க இப்படி இருக்குதுன்னா இல்லைங்க சரி ஆகிடும் நீங்கள் லிக்விடை மாற்றுங்க அப்படின்றாங்க லிக்விடை மாற்றி ஊற்றினாக்கா இந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஏரியல் போட சொல்றாங்க ஏரியல் போட்டால் சர்ஃபெக்சல் போடுங்க அதை அப்படி ஒரு ஒரு டைமும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒன்றுமே சரி இல்லை அது உள்ளே வந்து ஆனால் பிளாஸ்டிக் டோர் தான் அது அழுக்கு போகல ஏண்டா வாங்கினோம் நம்ம காசு கொடுத்து ஒரு நகையை வச்சு பொருள் வாங்குகிறோம் ஒரு இது வேலைக்கு போகிறதால துணி துவைக்க முடியாத காரணத்தால் தான் நம்ம ஒரு மெஷின் வாங்குகிறோம் அர்ஜெண்ட்டுக்கு நாங்கள் மெஷின் வாங்கி என்ன ப்ரோயோஜனம் இதெல்லாம் கையிலே துவைச்சிகலாம் போல் இருக்கு கஷ்டமாக இருக்கிறதால தான் மெஷினில் போட்டுவிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்க்கலான்னு பாக்கிறோம் இவ்வளோ அழுக்காக இருந்தாக்கா எப்படி வெளியில் போட்டுட்டு போக முடியுமா அது அந்த துணியை காய வச்சு கொண்டு வந்து அயன் பண்ணும்போது பார்த்தா அங்கங்கே அப்படியே திட்டு திட்டு திட்டு திட்டாக அந்த பவுடர் காய்ஞ்சி போய் கிடக்குது அது அலசுறது கூட தனியாக அலசாது இத்தனைக்கும் நாங்கள் வாங்கினது புல்லி ஆட்டோமேட்டிக் ரேட் அதிகம் ஓவராக கொடுத்து வாங்கினோம் அது எதுக்கு வாங்குனோம்ன்றதே இல்லாமல் ஆகிடுச்சு இப்போது நகைக்கு நகையும் வச்சுட்டு அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு வரோம் இது பொருளும் சரி இல்லை கம்ளைண்ட் பண்ணாலும் வராங்க அந்த டைமுக்கு சரி பண்ணிவிட்டு போகிறாங்க அடுத்த வாட்டி கரெக்ட் ஆகிடுங்கன்னு போகிறாங்க அது எங்க சரி ஆகுது திரும்ப அதேமாதிரிதான் இருக்கு எத்தனை வாட்டி கம்ளைண்ட் பண்ணுறது எத்தனை வாட்டி வர்றது சர்வீஸே முடிஞ்சுடுச்சி இனிமேல் கம்ளைண்ட் பண்ணி வந்தாங்கனா புதுசாக அதுக்கு வேற காசு கட்டணும் என்னத்துக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது ஒரு பக்கம் இது மெஷினுக்கு காசு இது கட்டுறது ஒரு பக்கம் எந்த லிக்விடும் லிக்விடும் ரேட் அதிகம் எந்த லிக்விடு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி ஊத்துகிறோம் சரி பவுடராச்சும் போட்டு கலக்கி விடலாம்னு பார்த்தா அந்த பவுட்ரு போய் அங்கங்கே அப்படி அப்படியே திப்பி திப்பியாக ஒட்டிக்கிது அந்த மெஷினில் அந்த மெஷினை ஏண்டா வாங்குனோம்ன்ற நிலைமைக்கு ஆகிடுச்சி கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லி தான் வாங்குகிறோம் கம்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்க்க சொன்னால் இல்லைங்க இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போது நியூ மாடல் வந்திருக்கு ஃபிரண்ட் டோர் வச்சு வாங்கியிருக்கு இது வாங்கிக்கோங்க நீங்கள் டாப் டோர் அப்போ வாங்கினீங்கள்ல அப்படின்றாங்க இல்லாத குறைக்குத்தான் நாங்கள் நகையை வச்சு வாங்கினோன்னு சொல்கிறோம் திரும்ப இதை மாத்திவிட்டு ஃபிரண்ட் டோர் வாங்கிக்கங்கன்னு எப்படி சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு வாயில் ஈசியாக ஆகிடுதுங்க கஷ்டனா என்ன பைசாக்கு எவ்வளோ கஷ்டபடுறோம்னு எங்களுக்குத்தாங்க தெரியும் கஷ்டப்பட்றவங்களுக்கு காசு இல்லாமல் தான் அந்த டோர் வாங்கியிருக்கோம் இருந்திருந்தால் ஃபிரண்ட் டோர் வாங்கி இருக்க மாட்டோமா அப்போவே எங்களுக்கு வந்து இது கரெக்டாகவே இல்லைங்க ஏண்டா பொருள் வாங்கினோன்ற நிலைமைக்கு ஆகிடுச்சி இதை விட கையிலேயே துவச்சிக்கலாம் இல்லை ஒரு ஆள் வச்சு ஒரு ஆயிரம் ரூபா குடுக்குறேன் மாசம்னா அவங்களே துணி நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போய்ட்றாங்க சில பேர் இப்போ மெஷின் வாங்குகிறதுக்கு பதிலாக அப்படித்தான் பண்ணிடுறாங்க ஒரு லேடீஸை வச்சிடுறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா மாசம் கொடுத்துட்டா வந்து பாத்தரம் தேய்ச்சி வீடு தொடைச்சி துணி துவைச்சி கொடுத்துட்டு போயிடுறாங்க துணி அவ்வளோ கிளீனாக இருக்குது கையில் அலசி கொடுத்துட்டு போகிறது என்னத்துக்கு ஆயிரம் கணக்கில் போட்டு நம்ம நகை நட்டை வச்சு ஆயிர கணக்கில் போட்டு பொருளை வாங்கி போட்டு ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகாம மனசு கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப மெஷின் ஓடுதுன்னு பேர் மட்டும்தாங்க என்னத்துக்கு அந்த பொருள்